சே சரி நாங்கள் அந்த காலத்தில் நாளையில் கம்மஞ்சோறு களி சோளச் சோறெல்லாம் விருப்பமாக சாப்பிடுவோம் கூழ் இதுமாரி அந்த நாளையில் அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த நாளையில் வந்து இட்லி பூரி பூரி பொங்கல் இதுமாதிரி சாப்பிடுவோன்னா ஒன்றும் உடம்பெல்லாம் ஒன்றும் இதாக இல்லாது இருக்குது விவசாயம் பண்ணுவோம் இது மிளவாயே நாங்கள் உழுது போட்டு உழுது அதுக்கு கரை வச்சு தண்ணி விட்டு களைக் கட்டில் கொத்தி அந்த மாதிரி மிளகாவ வைப்போம் வெங்காயம் கரை ஒட்டி வெங்காயம் சின்ன சின்னதாக பொடியாக அரிஞ்சு அது ஊனி அது விவசாயம் பண்ணுவோம் என்னங்க சார் அப்படி தானே பண்ணுவோம் சார் அதுமாரி அப்படிலாம் இருக்குது இப்போ நான் வந்து